சார் இந்த ஹட்சன் நெய் ஆஃப் லிட்டர் என்ன ரேட்டுங்க வருது ஓகே ஓகே அப்படிங்களா அப்படிங்களா லிட்டர் என்ன ரேட்டு வருது

ஓகேங்க எனக்கு ஆஃப் லிட்டர் வேணும் ஆஃப் லிட்டர் அது எப்படிங்க தரமாக இருக்குமா ஹட்சனுது

ஓகேங்க ஓகே ஓகேங்க ஓகே

அப்படிங்களா ம் இல்லை மற்றது யூஸ் பண்ணியிருக்கேன் ஹட்சனுது யூஸ் பண்ணதில்லை அதனால் தான் கேக்கிறேன்

அப்படிங்களா

அப்படிங்களா இப்போ இது ஆஃப் லிட்டரில் எதுவும் ஆஃபர் போடலைங்களா

அப்படிங்களா இப்போ இதுக்கு எதுக்கும் டிஸ்கௌண்டு இல்லைங்களா ஆ அப்படிங்களா சரி ஓகேங்க சரி ஓகே இது ஆஃப் லிட்டரே கொடுத்துருங்க இல்லை அட்ரஸ் மெயில் பண்ணுறேன் எனக்கு அனுப்ச்சிவிட்ருங்க ம் சரிங்க